சமையல் வந்து எல்லார்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் பொண்ணுக்கு பிடிக்கும் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அது வந்து சிக்கன் வந்து அதிகமாக விரும்பி சாப்புடுவாங்க பொண்ணு சாப்புடுவாப்புடி மாப்பிள்ளைக்கும் அதிகமாக பிடிக்கும் அதுவந்து செய்முறை செய்முறை வந்து சிக்கனை வந்து சிக்கனு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு குக்கரில் வேகவிட்டு அதுக்கு அப்பறோம் ரெண்டு விசில் விட்டு வெந்ததுக்கப்றோம் எடுத்து இஞ்சி பூண்டு வரமிளகாய் மிளகாய்தூள் இதெல்லாம் போட்டு பள்ளிவாலயம் சிக்கன் மாதிரி செய்வேன் அது விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணியும் செய்வேன் அதுவும் சாப்பிடுவாங்க